எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுற உணவு பொருள் உணவு பொருள் உணவுக்கு என்னான்ன தேவையோ அதெல்லாம் வளர்க்குறோம் தக்காளி செடி மிளகாய் செடி அப்புறம் கருவேப்பிலை கொத் வெங்காயம் அப்புறம் மஞ்சள் இஞ்சி இதெலாம் வளர்க்குறோம் அப்புறம் மூலிகை செடியான துளசி ஓமவல்லி கற்றாழை வேப்பமரம் இதுமாரி மூலிகை மூலிகைக்குள்ள தூதுவளை இதெல்லாம் வளர்க்குறோம் அதேமாரி நெல்லி நெல்லிமரம் நெல்லி நெல்லிலேயே சின்ன நெல்லி பெரிய நெல்லி இருக்குது இதில் பெரிய நெல்லிதான் மருத்துவ குணம் உள்ள நெல்லினு சொல்லுவாங்க நெல்லி வளர்க்குறோம் இப்போ எனக்கு சளி புடிச்சுட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கு யாருக்காவது சளி பிடிச்சிட்டுனா உடனே போய் தூதுவளை எடுத்துகிட்டு வருவேன் தூதுவளை எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதை அப்படியே தொவையல் செஞ்சு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா தூதுவளை ரசம் வைப்பேன்ங்க தூதுவளை ரசம் வச்சு ரசம் வச்சு சாப்பிடாக்கா சரியாகிடும் அப்படியே தூதுவளை சூப்பு வைப்பாங்க தூதுவளை சூப்பு வச்சு மிளகு கொஞ்சம் காரமாக போட்டு அதை சூப் மாதிரி வச்சு குடித்தாக்கா சளி சாடா சளி ஃபுல்லாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அது மாதிரி செஞ்சு பார்த்திருக்கேன் அப்புறம் எனக்கு வந்து தொண்டை சளி பிடிக்க போகுது அப்படின்னாக்கா துளசியை நேராக காலையிலயே போய் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு நேராக போயிட்டு துளசியை பறிச்சு வாய் நிறையா துளசி இலைய வச்சு மென்று சாப்பிடுட்டு தண்ணி நிறையா குடிச்சுட்டு வந்துடுவேன் அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் ஃப்ரஷ்ஷாக இருப்பேன் நான் அதாவது மௌத்தெலாம் அப்படியே நல்லா கூலிங்காக இருக்கும் வாயெலாம் வாய் ஃபுல்லாகவே கூலிங்காக இருக்கும் நல்ல சில்லுன்னு இருக்கும் அப்படியே அந்த நாள் அப்படியே நல்லா சுறுசுறுப்பாக இருப்பேன் அந்தமாதிரி செடி வளர்க்குறோம் தக்காளினால் தக்காளி வளக்கிறோம் தக்காளி வந்து வீட்டில் வந்து வா மார்க்கெட்டுக்கு போக டைம் ஆச்சு கடைக்கு போக டைம் ஆச்சு அப்படினாக்கா உடனே எங்கள் வீட்டில் உள்ள தக்காளியை பறிச்சு அதை ரசமோ இல்லலை தக்காளி தொக்கோ ஏதாவது ஒன்று வச்சு பார்ப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தக்காளி காய்க்கும் நாங்ள்க வந்து கெ கெமிக்கல் இல்லாத நாட்டு அதாவது இயற்கையாக கிடைக்குற உரத்த போட்டுதான் நாங்கள் வளர்க்குறோம் அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி கடையில் வாங்குகிற தக்காளிக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்ப சும்மா சக்கையாக மண் மாதிரி இருக்கும் நாங்ள் வீட்டில் வளர்க்குறது வந்து ஒருமாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் அது மனித கழிவுகளெலாம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்வா சொல்வாங்க அப்டிலாம் இல்லை சத்து உடம்புக்கு சத்தே அதுதான் காப்பான் படத்தில் சூர்யா கொல்லை செய்வார் சோளம் வீட்டில் சொந்த சொந்த வயலில் பயிர் பண்ணுவாங்க பயிர் பண்ணுறதெல்லாம் சோளத்தெலாம் சாப்பிடுட்டு டேஸ்ட்டாக இருக்கும்பாங்க டேஸ்ட்டாக இருக்கா என்ன உரம் போடுறோம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் காட்டுவாங்க மனித கழிவுகள் ஒரு ப ஒரு ஒரு பாத்ரூமில் போ சொல்லி அதாவது அவர்களுக்கு நம்ம க க பாத்ரூமில் போகிறாங்களா அவங்களுக்கு நம்ம காசை கொடுத்துட்டு அதை வந்து சேகரிச்சு அதை உரமாக்கி அது காஞ்சு போய் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆகும் அந்த உரத்த எடுத்துகிட்டு போய் இந்த செடிலெலாம் போய் தூவி விடுவாங்க அது நல்லா புசுபுசுன்னு நல்லா வளரும் அதுதான் ஒத்த இயற்கை உரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் சூர்யா அதை கேட்டு அந்த பொண்ணு ஐயயே ச்சீ இதை போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போயிடுவாள் அதுமாதிரி நாங்கள் இயற்கையாக வளர்க்குறோம் அதுமாதிரிலாம் இல்லை நாங்கள் வந்து யூரியா க அதெலாம் எதுவும் போடாமல் மருந்து பொருளெலாம் அடிக்காமல் பூச்சி மருந்தெலாம் அடிக்காமல் இயற்கையாகவே ஆட்டு ஆட்டு ஓட புழுக்கை மாட்டு சாணம் இந்தமாதிரி இயற்கையாக உள்ளதெல்லாம் போடுகிறோம் அப்புறம் வந்து க வேஸ்ட்டு காய்கறிகள் வீணாக போன காய் தக்காளி அதெல்லாம் கொண்டு போய் எடுத்து கொண்டு கொல்லை பக்கம் தூக்கி போட்டாக்கா தானாகவே மொளச்சு வந்துரும் மொளச்சு வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து அழகாக தண்ணி ஊற்றி கூண்டு கட்டி அதில் அழகாக வளக் வளர்த்துட்ருக்கோம் அதேமாரி பச்சைமொளகா பச்சைமொளகாயில் நிறையா வெரைட்டி இருக்குது சின்ன ஊசி மொள இருக்குது அதையும் நான் வளர்த்துட்ருந்தேன் நான் ஒரு தடவை சாப்பாடுக்கு எதுவுமே இல்லைனு சொல்லிவிட்டு எதுவுமே இல்லைனு சொல்லிவிட்டு இதை எடுத்து சாதத்துக்கு சாப்பிடுறப்ப சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல காரமாக இருந்துச்சு சரி இதுதானே ரசத்துக்கு சைடிஷ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எண்ணெயில் சும்மா வதக்கி சாப்பிட்டேன் காரமே இருக்காதுன்னு பார்த்தா அவ்வளோ காரம் நாக்கெல்லாம் உரைக்க ஆரமிச்சிருச்சு அந்த அளவுக்கு காரம் எனக்கு ஐயயோ என்ன இந்த அளவுக்கு காரமாக இருக்கேனு சொல்லிட்டு சீக்கிர சீக்கிரமாக சாப்பாடு நிறையா அள்ளி வச்சு சாப்பிடுட்டு போய் ப சீனி அள்ளி வாயில் போட்டு சப்பி சாப்பிடுட்டு சரி ஆயிடுச்சு அப்புறம் நீட்ட மொளகாய் பச்சை பச்சேர்னு நல்லா நீட்டாக இருக்கும் நீட்டாக அந்த மொளகாவ வள வளர்த்தேன் எங்கள் அப்பா சொன்னாங்க ஆமாம் இது எங்கே வளரப் போகுது இதுபாட்டுக்கு செடி இவ்வளோ பெரிசுக்கு வந்துருச்சு எங்கே வளர போகுதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா வளரும் கண்டிப்பாக நிறையா காய் காய்க்கும்னு சொன்னாங்க அதேமாதிரி நிறையா பச்சைமொளகா காய்க்க ஆரமிச்சிச்சு செம செவப்பாக ஆரமிச்சிச்சு எங்கள் அப்பா வந்து என் பொண்ணு வச்ச செடியில் நிறையா மொளகாய் காய்ச்சிருக்கு அதை பறிச்சுட்டு வா சாப்பிடுவோம் அப்படினு எங்கள் அப்பா சொன்னாங்க உடனே எங்கள் அம்மா போய் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் என்ன வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றுனேன் வேறு எதுவுமே நான் போடவே இல்லை வெறும் தண்ணி தண்ணி தண்ணி காலையில் தண்ணி ஊற்றுவேன் மதியத்திலலாம் ஊற்ற மாட்டேன் சாய்ந்திரம் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றி வளர விட்டுருக்கேன் தண்ணி ஊற்றி வளர்ந்ததுக்கப்பறமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அப்படியே சாப்பிடுட்டேன் நாங்கள் அது